பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்னுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா ஓஎன்ஜிசி அப்படிங்கற கவர்மெண்ட் ஆர்கனசேஷன்லருந்து பெட்ரோலியம் அண்ட் கேஸ் ப்ராடக்ட்ஸை டெவெலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே இது சவுத்இந்தியாவில் ஆந்த்ராவில் ராஜமுந்துரி குஜராத்தில் அசாமில் இங்கெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்புறோம் சாஃப்ட்வேர் டெவெலப்மெண்ட்டு நல்லா இந்தியாவை பொருத்த வரைக்கும் ஐடி சாஃப்ட்வேர் டெவெலப்மெண்ட்டும் நல்லா பெங்களூர் சென்னை திருவனந்தபுரம் கோயம்புத்தூர் பாம்பே ஹைதராபாத் டெல்லிலருந்து நல்லா வந்தால் நிறைய டெவெலப் ஆகி இருக்கு ஸ்டாம்ப் இன்னைக்கு டெவெலப் நம்பர் ஒன்னில் அது இருக்கு மற்றபடி நான் ஒன்றும் ஐடியா இல்லை